ஹலோ ஆ சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் ஃபீஸ் போய்டுச்சுங்களா வீட்டில் லைன் வருதுங்களா பவர் வருதுங்களா இல்லைங்களா பவர் கம்மியாக தான் வருதுங்களா ஆ சுவிட்சுக்கு வருதுங்களா டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணீங்களா இல்லை எப்படி நீங்கள் வந்து பவர் கம்மியாக வருதுனு சொல்கிறீங்க ஆ டெஸ்டர் வச்சு செக் பண்ணிப் பார்த்திங்க அப்போ வந்து டிம் சப்ளே வருதுங்களா சரிங்க சரிங்க அதுவந்து எர்த்து கம்பிலாம் அடிச்சுருக்குங்களா எர்த்து கம்பிலாம் அடித்திருக்கு சரிங்க சார் பழசாயிடுச்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றி எத்தனை வருஷம் இருக்கும் அது நாலு வருஷம் இருக்குங்களா சரி சார் அப்போ அதை மாற்றினா கொஞ்சம் சரியாகிடும் இப்போ ஷாக் ஏதாவது அடிக்குதுங்களா சுவிட்ச்சு பாக்ஸில் அதெல்லாம் இல்லை எர்த்து தான் வர்றல இதாக இருக்குங்களா சரிங்க சரிங்க அதுவந்து மாத்திடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குங்களா வீட்டில் லைட்டு இதேமாதிரி சரிங்க சார் சரிங்க சார் வேற ஏதாவது இன்வெர்ட்டர் அதுமாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை இன்வெர்ட்டர்லாம் வாங்கிப் போடலாம்ல இந்த டைமுக்கு மழை டைமில் அப்படிங்களா இன்வெர்ட்டர் வாங்கிப் போட்டிங்கனா இந்த கரண்ட் இது மாதிரி ஷாக் அடிக்குதுனு சொல்றீங்கள்ல இதுமாதிரி டைமில் வந்து கரண்ட் இல்லாத டைல் இன்வெர்ட்டர் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் எல்லாம் இன்வெர்ட்டர் வச்சு சரிங்க சரிங்க சார் சரிங்க நாளைக்கு நான் வர்றேன் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் நான் வேற இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கேன் நான் நாளை காலை இன்னைக்கி சரி முடிஞ்சளவுக்கு இன்னைக்கி நான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வரப் பாக்கிறேன் நான் அப்படி கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுனா நாளைக்கு உங்களுக்கு காலையில் ஒரு ஒம்போது மணி இல்லை பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து பாக்கிறேன் ஆ சரி ஓகேங்க சார் வச்சிடுங்க